எங்கள் லட்சியம்லாம் என்னென்னா நாங்கள் வீடு கட்டணும் வீடு கட்டி சொந்தமாக வீடு கட்டணும் வீடு அந்த வீட்டில நாங்கள் குடி இருக்கணும் ஸோ ஒரு போர் போட்டு சொந்தமாக போர் போட்டு தண்ணி வசதியாக இருக்கணும் அது தான் எங்கள் லட்சியம்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு அதெல்லாம் செய்யணுங்கிறோம் ஒரு பூச்செடி வைக்கணும் காய்கறி செடி வைக்கணும் அப்பறம் பல செடி வைக்கணும் சப்போட்டா மரமோ ஒரு பப்பாளி மரமோ ஒரு வாழை மரமோ எல்லாம் வச்சி நாங்கள் காய்கறிலாம் வச்சி ப்ரெஷ்ஷா அதை சாபபிடணுன்னு எங்கள் லட்சியத்தை நாங்கள் செஞ்சிக்கிட்டு இருக்கலான்ட்டு இருக்கிறோம் அதனால் அதில் உள்ள காய்கறிலாம் நல்லாருக்கும் உடம்புக்கும் கீரை வகைகள் பொன்னாங்கண்ணி கீரை ஓம் ம இந்த குப்பை கீரைங்கள் எல்லாம் இருக்குது அதனால் அந்த கீரைலாம் நாங்கள் மணத்தக்காளி கீரை அந்த கீரைகள்லாம் நாங்கள் வச்சி நாங்களே உண்டாக்கி அதெல்லாம் போர் போட்டம்னால் தண்ணி வசதிலாம் இருக்கும்ல அதனால ஆசைப்பட்றோம் அதனால் அதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கிறோம் நாங்கள் அந்த போரு போட்டால் தண்ணி வரும் நம்ம சொந்தமாக அதில் நம்ம வேணுங்கிற தண்ணியை விட்டு பாய்ச்சி பயிர் இட்டுக்கலாம் சின்ன வீடாக இருந்தாலும் ஒரு காமௌண்ட் மாதிரி எடுத்து வேலி போட்டு அதில் இருக்கலாம் ஒரு வீடு கட்டினா ஒரு டைல்ஸு போட்டு பார்க்கலாம் அதனால் அப்படியெல்லாம் இருக்கணும்னு எங்கள் பேரக் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆசை அதுங்க ரட்சியம் நிறவேறணும் அப்படிங்கறத்துக்காக தான் நாங்கள் இதெல்லாம் செய்யணும்னு இருக்கிறோம் அதுங்க படிக்கிற காலத்திலையோ வீட்டுக்கு வர்ற காலத்திலையோ நம்ம சொந்த வீடாக இருந்தாக்கா ரெண்டு நாளைக்கு வந்து தங்கிட்டு இப்போ பிள்ளைங்கள்லாம் கட்டிக் கொடுத்தா வெளியூர்லேந்து வருதுங்க அவங்களாம் நமக்கு வாடகை வீட்டில இருந்தால் அப்படிலாம் இருக்க முடியாது இப்போ நாங்கள் வாடகை வீட்டில தான் இருக்கிறோம் சொந்த வீடாக இருந்தாக்கா வந்து நாலு நாளைக்கு பத்து நாளைக்கு தங்கிட்டு போகலாம் தண்ணி வசதி இருந்தால் தான் ஒரு பாத்ரூமு லெட்டின் ரூமெல்லாம் இல்லாமல் தண்ணி வசதி இல்லாமல்ரொம்ப கஷ்டப்படுதுங்க அதனால் நாங்கள் சொந்த வீடா இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம்